எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கோயில் திருவிழா வந்து ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சமூகம் எல்லாம் இந்த மாதிரிலாம் எதுவுமே எந்த பாகுப்பாடும் அது மாதிரிலாம் இல்லை ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு அது வந்து நல்ல செழிப்பாக கொண்டாடுவோம் எல்லாருமே அந்த ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது கம்பம் போடுவாங்கள் அந்த டைம்ல பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் ஊர்ல வந்து எல்லாமே நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே அங்கே இங்கே கடை கன்னி இந்த மாதிரிலாம் வச்சிட்டு கம்பம் ஆடுவாங்கள் இன்னொரு பக்கம் தூரி ஆடுவாங்கள் இன்னொரு பக்கம் வளையல் இந்த மாதிரிலாம் வித்துகிட்ருப்பாங்க மாங்காய் எல்லாம் இது பண்ணுவாங்கள் அதெலாம் சாப்புறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எல்லா எல்லாரும் இதிலையும் வந்திருப்பாங்க அது போக சொந்த பந்தங்கள்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த திருவிழா இந்த மாதிரிங்கும் போது நாங்கலாம் எல்லாத்தையுமே அழைப்போம் அவங்களே இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு வந்து ஒரு வாரம் இந்த மாதிரி தங்கி என்ன இது எல்லாமே பார்த்துட்டு கம்பம் கொண்டாடி இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்கள் இது போக கெடா விருந்து இந்த மாதிரிலாம் வரும் சாப்பிட்டு அவங்க வந்து ரொம்பவுமே சந்தோசமாக இருப்பாங்கள் எல்லாத்தையும் என்ன எதுன்னு பார்த்துட்டு அதனால் அவங்க ரொம்பவுமே மகிழ்ச்சி அடையுவாங்க நாங்கள் அவங்கள பார்க்கும் போது என்னென்ன ரொம்ப இந்த மாதிரி திருவிழா டைமு இந்த மாதிரி இதில் வந்து அவங்கலாம் வந்து நம்மளை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு அமையுது ஸோ அதனால் என்னன்னா இங்கே வந்து எல்லாத்தோட முகத்தையும் பார்க்கும் போது ரொம்பவுமே மனசுக்குள்ள ரொம்ப சந்தோசமாயிருக்கும்